இப்போ நான் வேலை செய்யும் போது சில பேருக்கு சண்டை வந்துருது ஒரு தோட்டத்தில் நான் வேலை செய்கிறேன்னா ஒரு களை எடுக்கறாங்க களை எடுக்கன்னா ஒரு பொண்ணு வந்து முன்னால போய்ரும் இன்னோரு பொண்ணு கடைசியில வரும் என்ன நீ மட்டும் கடைசியவுட்டு முன்னாடி போய்ட்ருக்குறேன் உனக்கென்ன ஏதாச்சும் கூலி கொடுக்குறாங்களா நீ ஏன் போகிற அவசர அவசரம்ன்னு வேலை பண்ணுற எங்களோட சேர்ந்து பண்ணு அப்படின்னு சண்டை வந்துருது நீ பாட்டு உன்ற வேலையை பார் நான் என்ற வேலையை பார்க்குறேன் நீ ஒன்றும் எனக்கு வேலை செய்வோணா அட உனக்கு வந்து இப்போ பே இது காலியாக இருக்கும்போது வந்து கூட மாட வேலை செய்யலாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நானே பார்த்துக்குறேன்னு நீ உன்ற வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றாங்க அதனால் ஒரு நேரத்தில் சண்டை சச்சரவு வருது அந்த சமயத்தில் நம்ப பக்கத்தில் போய் நின்று ஏம்மா இதுக்கோசரம் நீ இப்படி சண்டை போட்டுக்குறீங்களே அவள் போனால் போய்ட்டு போகிறா நீ மெதுவாக பிடுங்கு கடைசியில் போன ஆளுங்க சுத்தமாக வேலை பண்ணல அவள் வந்து வேலை செய்யறா பார் இங்கே ஒரு செடி அங்கே ஒரு செடின்னு பார் களையே சரியாக எடுக்காது போகுறா அதனால் ஒண்ணுக்கொன்று சண்டை போட வேண்டாம்ங்க நேந்து கலந்து போய்க்கிறது தான் நல்லது இதுக்காக ஏன் வீணாக சண்டை போட்டுக்குறீங்க அப்படின்னு